மதுரை மாமன்னர் திருமலை நாயக்கர் அப்படிங்குற சொல்லக்கூடிய ஒரு மாமன்னர் இருந்தார் திருமலை நாயக்கர் மதுரைலேருந்து அதைப் போல கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத் தொள்ளாயிரத்தெட்டின் நாற்பத்தி எட்டுக்கு முன்பு நமது சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்டு சொல்லக்கூடிய அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வடிவு எடுத்து இந்தியாவை மாற்றி காட்டிய மிகப்பெரிய மாமனிதன் அவரைப் போல ஒரு மனிதன் இந்தியாவின் இரும்பு மண் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாமனிதன் ஆனால் நமக்கெல்லாம் வழிகாட்டி இந்த இந்தியாவை சுதந்திரம் அடைந்து வைத்தவரே அவரே அவருக்கே அந்த பெருமை சேரும் அந்த ஆள் அந்த மாமனிதனை நாம் இன்றும் கண்ணில் பார்க்கப்படவில்லை சரி திரை ஒளியாகவோ மற்றும் புகைப்படமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என் வயதுக்கு நான் அவரை பார்த்ததில்லை ஆனால் அவர் ஒரு போர் வீரர் என்பதை போர் மனிதனாக இருந்தது மிகப்பெரிய நாம் செய்தியை தியாகங்கள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் ஆனால் காந்திஜியும் ஓரளவுக்கு போராடினார் இருந்தாலும் ஒரு நேதாஜியை போல சுபாஷ் சந்திரரை போல இருப் இருந்தால்தான் நிச்சயமாக இந்த நாடு மிகப்பெரிய ஒரு விடுதலையுற்றது வெள்ளையரை வெளியேற்ற செய்தது அவர் மட்டும்தான் முடியும் அதே போல நமது தேசியம் இரு கண்கள் என்று சொல்லக்கூடிய நமது தேவர் என்று சொல்லக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவரும் அவருக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டிலே ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்குடுத்து நல்ல பழக்கவழக்கங்களை மொழிகளை நூல்களாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் அந்த நூல்களின் மூலமாக இந்தியாவின் வரலாறை தெரிஞ்சு கொண்டோம் அதே சமயம் நமது உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்தியாவை மிக ஒரு போர் புரிய வைத்து வெள்ளையரை வெளியேற்றி நம் நாடை சுதந்திரம் அடைய வைத்து மிகப்பெரிய நல்ல ஒரு மனிதர்களை நாம் நம்ம மண்ணிலே பிறந்து நம் மண்ணில் நல்ல முறையாக செய்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு வரலாறுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ராமநாதபுரத்திலே நம் நமது பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தேசியம் எனது கண்கள் என்று சொல்லி வாள்ந்தவர்கள் ஆனால் அவர் போல ஒரு மனிதன் நம் தமிழகத்திலே இல்லை என்பதுதான் இன்றுவரை தெரியப்படுகிறது ஆனால் இன் இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து இதை போல மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது நம் கண்ணால்